எனக்கு பாதித்த வரலாற்று கதைன்னா எங்கள் அம்மா பற்றி தான் எங்கள் தாத்தாவுக்கு மூணு பொண்ணுங்க எங்கள் அம்மா வந்து சின்ன பொண்ணு எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலருந்தே கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்பட்டு எங்கள் அப்பாவை கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் லோனு எல்லாம் வாங்கி மரம் அறுப்பு மில் வச்சாங்க அந்த மரம் அறுப்பு மில் வச்சு எங்கள் அம்மா தான் எல்லாமே பார்த்துக்குவாங்க எங்கள் அம்மா வந்து மரம் வாங்குறதுல் இருந்து அது ஆள் போட்டு லீப்பர் அறுத்து அது விற்பனை செய்கிற வரைக்கும் எங்கள் அம்மா தான் எல்லாமே பார்த்துக்குவாங்க ஒரு ஆண் மகனை போல் எங்கள் அம்மா எல்லாம் வேலையுமே செய்வாங்க அந்த இதில் எங்கள் அம்மா செய் மரம் அறுக்குறாங்கன்னா அதனோட தூள் விறகு இது எல்லாம் வந்து எங்கள் பாட்டி வந்து விற்பனை செஞ்சு காசு சம்பாரிப்பாங்க எங்கள் அம் எங்கள் பாட்டி வந்து அந்த மரத்தூளை எல்லாம் ஒன்று சேர்த்தி ஒவ்வொருத்தருக்காக விற்று அந்த விறகெல்லாம் விற்பாங்க அந்தமாரி கொஞ்ச கொஞ்சமாக சிறுக சம்பாதிப்பாங்க சம்பாதித்தாங்க எங்கள் அம்மா வந்து என் எல்லாம் தைரியமாக எந்த ஒரு ஆம்பளைட்டையுமே தைரியமாக பேசுவாங்க தைரியமாக விற்பனை செய்வாங்க தைரியமாக எங்கே இருந்தாலும் போவாங்க போய் மரத்தை பார்த்து என்னென்ன மரம் வேணும் எந்த வகையான மரம் வேணும் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து தைரியமாக போய் ஊர் பக்கம் போய் மரத்தை பார்த்து வாங்கிகிட்டு வருவாங்க வாங்கிகிட்டு வந்து இங்கே ஆளுகளை வச்சு வேலை வாங்கி எங்கள் அம்மா விற்பனை செய்வாங்க அதுலையுமே விற்பனை செஞ்சு கொஞ்சம் காசு கொடுத்து எங்கள் அம்மாவை ஏமாற்றிருவாங்க பணம் தரவே மாட்டாங்க அதையும் தைரியமாக அது எல்லாமே தைரியமாக செயல்பட்டு முடிஞ்ச வரைக்கும் பணம் தருவாங்களா தர மாட்டாங்களா அப்படின்னு பார்த்துத்தான் எங்கள் அம்மா வந்து விற்பனை செய்வாங்க எங்கள் அம்மா வந்து எப்படி செஞ்சிகிட்டு இருக்கும்போதே எங்கள் அம்மா வந்து சொத்துப் பிரச்சனை வந்துச்சு சொத்துப் பிரச்சனை வந்து ரொம்ப செரமமாகி அங்கேருந்து அடுத்து எல்லா சொத்தை பிரிச்சு விற்றுட்டு வந்து எங்கள் அம்மா வேறு ஒரு இடத்துல இடம் வாங்கி அங்கேயும் சிரமப்பட்டாங்க இடம் வாங்கி புதுசாக வந்து புரோக்கர் வந்து ஏமாற்றிட்டாங்க அங்கேயும் அங்கே பேசி பிடிச்சு இடம் எது வண்டி அந்த ஒரு ஓடு மட்டும் போட்டு சைடு எல்லாம் ஓலை கட்டி அங்கேயே தங்கி கரண்டு இல்லாம ஒரு நாலு வருஷமா கரண்டு இல்லாம எங்கள் அம்மா ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு மறுபடி கரண்டு வாங்கி இங்கே ஒர்க் ஷாப் வச்சு தைரியத்தோட நல்லபடியாக இது ஆனாங்க இப்போ வந்து அவங்க இறந்துட்டாங்க அது ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குது இன்னும் நாளைக்கு இருந்துருந்தா நல்லா இருந்து இருக்கும் எங்களுக்கு தைரியமாக இருந்து இருக்கும்